நாங்கள் வந்து பணத்தை வந்து சுய உதவிக் குழு குழு மூலமா நாங்கள் சேமிக்கிறோம் மாதம் வந்து இரண்டு முறை நடத்துகிறோம் இரண்டு முறை வந்து அந்த பணத்தை வெச்சி நாங்கள் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பணத்தை வந்து நாங்கள் பேங்க்கு மூலிமா வந்து பேங்க்கை பயன்படுத்தி அந்த அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நாங்கள் சங்கக்கடனை அனைத்து உறுப்பினர்களும் கலந்து எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை வந்து நாங்கள் அதிகப்படுத்தி சேமிப்பு அந்த மூலிமாவும் பயன்படுத்துவோம் அப்படி மீதி எங்கள் எங்கள் கையில பணம் இருந்தால் வந்து பக்கத்துலேயே இருக்க பேங்க்குகள் மூலிமா நாங்கள் போய் பணத்தை சேவிங் பண்ணி வெச்சுக்குவோம் அந்த சேவிங் பண்றதுனால் பின்னாடிக்கு எங்களுக்கும் அதிகமாக அது யூஸ் ஆகும் ஒரு சந்தர்ப்ப சூல்நிலை ஒரு திடீர்னு ஒரு ஆபத்துன்னா அந்த போய் பேங்க்கு மூலிமா நாங்கள் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இது யூஸ் பண்ணுறதனால எங்களுக்கு வந்து பேங்க் இருக்குது சேவிங் பண்ணுறதனால எங்களுக்கு ஒரு கஷ்டம் மற்றது எதுனா ஒன்றுனா நாங்கள் பயன்படுத்தி பயன் பயன்படுத்துக்கொள்கிறோம்